இப்போ அரசாங்கம் ச தீர்க்கிற சவால் என்ன அப்படின்னா கள்ளநோட்டு கள்ளநோட்டு இப்போ வந்து அதிகமாக உலகத்துல இருக்கிறங்காட்டி அரசாங்கம் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து அந்த நோட்டை வந்து மாற்றிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஐநூறுரூபா நோட்டை வந்து மாற்றுனாங்க அதுக்கப்புறோம் ரெண்டாயிரருவா நோட்டு கொண்டு வந்தாங்க அதோடு அடிஷ்னலாக வந்து டூ இரநூருவா நோட்டும் கொண்டு வந்தாங்க இப்படி மாற்றிட்டே இருக்கிற மாற்றி ஏ எதனால் மாற்றிட்டே இருக்காங்கனா கள்ளநோட்டு வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து யூ யூஸ் பண்ணுறங்காட்டி வந்து க அந்த நோட்டை வந்து மாற்றிட்டே இருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரருவா நோட் ரெண்டாயிரருவா நோட்டை அதிகமாக கள்ளநோட்டு யூஸ் பண்ணுறங்காட்டி ரெண்டாயிரருவா நோட்டும் வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க இப்போ பெட் டெல்லியில் வந்து காற்று மாசுபாடு அதனால ஏற்படுது தீபாவளி இது பொங்கல் அப்டிங்குபோது பட்டாசெல்லாம் வெடிக்கம்மோது அந்த மாஸ் காற்று வந்து ரொம்ப மாசுபடுது அதை வந்து தீர்க்கறத்க்கு வந்து டெ டெல்லியில் வந்து ஸ் சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க